எதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போது தண்ணி கொடம் தூக்கிகிட்டு போகிறப்ப கை தவறி கொடம் விழுந்துடுச்சினாலோ எதாவது ஒரு பொருள் ஒடஞ்சா எப்படிடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பேன் அப்றம் எப்டியாவது எறக்கம் போது கை தவறி கீழே ஒடைஞ்சிருச்சி தோ கொழந்தைங்க ஒருத்தன் வந்தான் குறுக்கே வந்தான் இடித்து விட்டான் அதனால கீழே விழுந்துடுச்சி ஒடஞ்சிருச்சி அப்படி கிப்டின் சொல்லி எப்படியாவுது சமாளிச்சிடுவேன் அதலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சமாளிக்கிறதா பெரிய விஷயம் எதையாவது சொல்லி சமாளிச்சிட வேண்டியது தான்